எனக்கு வந்து பால் கொல்லுக்கொட்டை செய்யணுட்டு ரொம்ப ஆர்வம் நான் எவ்வளோ ட்ரை பண்ணிருக்கேன் பால் திரிஞ்சு போய்விடும் அது நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த பால் கொல்லுக்கொட்டை என்னால் செய்யவே முடியல அதுலருந்து ஒரு அதுலருந்து நான் என்ன கற்றுக்குட்டன அதில் ஒரு பக்குவமான நேரத்தில் பக்குவமாக அதை கரெக்ட்டாக அந்த நேரத்தில் இறக்கிட்டு செஞ்ச மட்டும் தான் அந்த பால் கொல்லுக்கொட்டை நல்லா வரும் இல்லைனா எவ்வளோ கஷ்டபட்டு நம்ம செஞ்சாலும் அந்த பால் கொட்டைக்கு பயன் இல்லாமல் போய்விடும் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அது செட் ஆகுறதுல்ல நம்ப சொல்லி ஒன்றும் ப்ரயோஜனம் இல்லை நானும் நிறைய ட்ரை பண்ணிவிட்டேன் என்னால் அது இன்றைய வரைக்குமே செய்ய முடியல ஒரு ஒரு சிலருக்கு தான் அது வரும் அது என்னால் கற்றுக்க முடியல என்னால் ட்ரை பண்ணேன் என்னால் அதுவும் முடியல சரி நான் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆனால் எனக்கு வரல ஆனால் விடாமுயற்சி விஸ்பரூப வெற்றி நான் விடாமுயற்சி நான் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணி அதை நான் கற்றுக்குட்டு மற்றவங்களுக்கும் நான் கற்று தருவேன் நான் கண்டிப்பாக இதில் நான் ஜெய்ப்பேன்